எனக்கு திரைப்படம் பார்க்குனா ரொம்ப பிடிக்கும் அஜித் படனால் ரொம்ப பிடிக்கும் அவரு நல்லா நடிக்கிறார் அது நல்லா கேரக்ட்ரு நல்லா பண்றார் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே அஜித்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அஜித் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் மிஸ் பண்ணாது பார்ப்போம் அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அஜித் இதுனால் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு எல்லாம் குடும்பத்தோட போய் பார்ப்போம் நாங்கள் அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அஜித்னால் சீரியல்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிவின்னு பார்த்தீங்கனா எனக்கு டிவியில் பிடித்தது வந்து எதிர்நீச்சல் எதிர்நீச்சலில் குணசேகரகிற கேரக்ட்ரு ரொம்ப பிடிக்கும் குணசேகரன் நடிப்பு ரொம்ப சொல்ல தேவையில்லை ரொம்ப பெரிய நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணுறாப்புடி அது பிடிக்கும் அதில் வர நந்தினி அவங்கள்லாம் லேடிஸ்ங்கெலாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதில் வர எல்லாேருமே நல்லா பண்ணுறாங்க எதிர்நீச்சலில் அது ரொம்ப பிடிக்கும் அவங்க அண்ணன் தம்பி கேரக்ட்ருங்கெலாம் அவனுங்கலாம் நல்லாவே நல்லா செய்கிறாங்க அதன்னு பார்க்க போனால் அது ரொம்ப நல்லா பிடிக்கும் அவங்க மருமகனாக வந்துக்கிறானே அவனும் நல்லா பண்ணுறான் அவன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குணசேகரன் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இருக்கிறவன் அவன் அவன் பேச்சு எனக்கு ரொம்ப எனக்கு அதுவும் பிடிக்கும் பேசறதும் பிடிக்கும் அவங்கெலாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த நந்தினி கேரக்ட்ரு நல்லாயிருக்குது அப்புறம் இந்த கயல் சீரியலும் ரொம்ப பிடிக்கும் சன் டிவியில் கயல் சீரியல் வருதே அதுவும் ரொம்ப பிடிக்கும் கயல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றாள் இல்லை அது அவள் நடிப்பு ரொம்ப நல்ல நடிக்கிறாள் அதனால ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஒரு சாதா ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுத்து இவ்வளோ பார்த்து அண்ணன் தம்பிகளுக்கும் இவ்வளோலாம் செய்யுதுல்ல அது ரொம்ப பிடிக்கும் கயல் சீரியலும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இனியா சீரியலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனியா நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அதில் விக்ரம் விக்ரம் கேரக்ட்ரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சீரியலில் இது ரெண்டுமே எனக்கு மூணு சிரியலுமே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே இன்ட்ரஸ்சாக இருக்குது ரொம்ப நல்லா ஓடுது அது கேட்க பார்க்க டைம் எப்போ போட்டால் போதும் டைம் எவ்வளோ ஃபாஸ்டாக சீக்கிரமாக போய்விடுது சீரியல் பார்க்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்குது அதில் ஒவ்வொன்றும் நீங்களும் மறக்காமல் பாருங்க ரொம்ப பிடிச்சுருக்கு நன்றி வணக்கம்